உடம்பு சரியில்லைனா நாங்கள் ஹாஸ்பெட்டலுக்கு போயிருக்கோம் ஹாஸ்பெட்டலில் தனியார் ஹாஸ்பெட்டலுக்கு தான் போவோம் சில ஹாஸ்பெட்டலுக்கு போனாலும் கீயூவில் நிற்க விட்றாங்க சரியான பெட்டு இல்லை சரியான முறையில் சரியான முறையில் வைத்தியம் பார்க்கிறது இல்லை ஸோ அதுக்காக ம்

ஹாஸ்பெட்டலுக்கு போனால் ஹாஸ்பெட்டலுக்கு போனால் ஹாஸ்பெட்டலுக்கு போனால் எங்கள் உடம்பு சுகதத்துக்கு அந்த ஹாஸ்பெட்டலில் அவ்வளோ ஹையில் வரிசையில கீயூவில் நிற்க வைக்கிறாங்க அதனால எங்களுக்கு அது சரியில்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருக்குது ஸோ எங்களுக்கு வசதிகள் இல்லாத குறைகளோடதான் நாங்கள் இருக்கோம்